ஹலோ ஹலோ ஆ ஆமாம் மேம் சொல்லுங்க ஓகே மேம் ஓகே மேம்

ஆ ஓக் ஆ ஓகே மேம் ராகி வந்து ஒன் கேஜி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஓட்ஸ் வந்து ஃபாட்டி ரூபீஸ் தான் டூ ஹண்ட்ரட் கேஜிங்கும் போது ஒரு நிமிஷம் எய்ட் தௌசண்ட் ரூபீஸ் வருது மேம் பர் வீக்கு ஹலோ ஆமாம் மேம் பர் வீக்கு உங்களுக்கு எப்படி நாங்கள் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் டோர் டெலிவரி பண்ணிகிறேன் டோர் டெலிவரி மேம் ரெண்டுமே இருக்குது மேம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ஸை பொறுத்துதான்

ஓகே மேம் டோர் டெலிவரி ஓகே மேம் டோர் டெலிவரிக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஆமாம் மேம் அதில் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இதில் நான் உங்களுக்கு அந்த ராகி அந்த ஓட்ஸ்சில் வந்து நான் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிறேன் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறன் மேம் ஆ ஓகே மேம் மேம் நான் மற்ற இடத்துல போடுறத விட நான் உங்களுக்கு கம்மியாகவே பண்ணி தரேன் ஒன்றும் பிரச்சின இல்லை ஓகே மேம் தேங்க்யூ அட்ரஸ் சொல்லியிருங்க மேம் ஓகே ஓகே மேம் ஆ ஓகே ஓகே மேம் இந்த நம்பர் தானே இதே நம்பர் தானே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் பேமெண்ட் எப்படினு சொல்லிட்டிங்னா நான் உடனே நான் டெலிவரி பண்ண சொல்லிடுறேன் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் டெலிவரி நான் பண்ணிடுறேன் ஓகே

ஓகே மேம் ஓகே ஓகே ஆ ஓகே மேம் நீங்கள் எப்போ வேணும்ன்னு எனக்கு ஆட்ரு கொடுக்குறிங்களோ அன்னிக்கி ஈவ்னிங் இல்லை சரி மேம் அப்போ நான் அப்போ நான் வீக்லி வீக்லி சாட்டர்டேவே அனுப்பிச்சி விட்டுறேன் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ